நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய செல்வம் வச்சுருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடியது நம்முடைய ஆரோக்கியம் தான் விளையாட்டு அப்படிங்குறது ஒருத்தருக்கு சிறந்த முறையில் அவர் விளையாட்டில் ஜெய்க்கலினா கூட விளையாட்டில் தொடர்ந்து பங்களிப்பை மேற்கொண்டு வந்தாருனாவே அவருடைய மற்ற செல்வங்கள் தானாக அவரை வந்து சேரும் உடல் ரீதியான ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்கிறத எப்போதும் உறுதிப்படுத்திக் கொண்டுருக்கக்கூடியது விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தான் இந்த நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா அப்புடின்னா அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனக்கு மட்டும்னு இல்லை யாரெல்லாம் விளையாட்டு துறையில் இருக்காங்களோ அவங்களுடைய நலனும் உடல் நலனும் அவங்களுடைய செல்வங்களில் ஒன்றான உடல் நலம் எப்போதும் விளையாட்டு மூலிமாக ஒரு நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு தான் இருக்கின்றது